விளம்பரமற்றதுன்னக்கா நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ்ஸே பண்ணுறோம் அது நாலு பேர்த்துக்கு தெரியணுங்கும்போது வந்து நம்ம ஒரு நோட்டீஸ் அடிச்சிவிடலாம் இல்லை டிவி மூலிமா சொல்லலாம் இல்லை போன் மூலிமா கூட சொல்லலாம்ப்பா இல்லைன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட நாங்கள் இந்த மாதிரி இது செய்யலான்ட்ருக்கோம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஆகுமாங்கிறத நீங்கள் அது அடுத்தவங்களுக்கு கூட சொல்லலாம் இப்போ நம்ம டிவியிலே நிறைய விளம்பரங்க பார்க்குறோம் இது வாங்குன்னா நல்லாருக்குது அதை வாங்குன்னா நல்லாருக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு தோட்டம் சரி நம்ம ஒரு தடவை வாங்கித்தான் பார்க்கலாமே இது யூஸ் ஆகுமா ஆகாதான்னு பார்த்தாக்க நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலாமுல்ல அதனால் நம்ம அது ஒரு தடவை வாங்கிறோம் வாங்கி எப்படி இருக்குதுங்கறத பார்த்துட்டு நம்மளுக்கு யூஸ் ஆச்சின்னா அக்கம் பக்கம் இருக்கவங்ககிட்ட வாங்குங்க நம்மளுக்கு இது நல்லாருக்குதுன்னு சொல்லலாம் அதுமாதிரிதான் இப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு இது பண்ணப் போகிறோன்னா விளம்பரம் பண்ணணுன்னாக்கா நம்ம வந்து இந்த இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இதை வந்து டிவி மூலிமாவோ இல்லை ஒரு இது மூலியம் போன் மூலிமாவோ இல்லை அக்கம் பக்கம் இருக்கவங்ககிட்ட சொல்லிடலாம் இதை வந்து பாருங்கன்னு சொல்லலாம் அது மற்றபடி நமக்கு போய் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை அதனால் இந்தமாதிரி பண்ணி நாங்க செய்கிறோம் நீங்கள் பாருங்கன் சொல்லலாம் டிவி மூலியம் சொல்லிக்கலாம்